இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மதம் அப்படின்றது ஒன்று இருக்கவே கூடாது இருந்தாலும் நம் முன்னோர்களால் அந்த காலத்தில் இருந்தே மதன்றது பிரிஞ்சுடுச்சி என்ன பொறுத்த வரைக்கும் மதம் அப்படின்றது நான் யோசிக்கவே இல்லை எல்லா எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறாங்க எந்த சாமியாக இருந்தாலும் நான் கையெடுத்து கும்பிடுவேன் கல்லுனு ஒன்று இருந்தால் நம்ம சாமியாக தான் அதை கும்பிடுகிறோம் அது கல்லுன்றதுக்காக நம்ம கும்புடாம இருக்கிறது இல்லை அதை நம்ம சாமியாக நெனைச்சு தான் கும்பிடுறோம் நம்மளுக்கு வேணும்ன்து எல்லாம் கடவுள் கொடுப்பாருனு ஒரு நம்பிக்கையோடு கும்பிடுறோம் மதத்தில் எந்த ஒரு வேற்றுமையும் இருக்க கூடாது எந்த மதத்தை சேந்தவங்களோ எந்த ஒரு கோவிலுக்கும் கால் எடுத்து வைக்கும் போது அந்தந்த இடத்துக்கு தகுந்தமாதிரி நம்ம சாமியை நெனைச்சு கும்பிடணும் இந்து மதத்துக்காரங்க வந்து கிறிஸ்டியனுக்கு போனால் கிறிஸ்டின் கோவிலில் செப்பலை கழட்டி விட்டுவிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம சாமி கும்பிட்டு சிலுவை போடணும் அதேமாதிரி அவங்க இங்கே வந்தாங்கனா எந்த பாகுபாடும் பாக்காது சாமியை மனசில் நெனைச்சுக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கணும் அதேமாதிரி அல்லாவை தொழுக போகும் போது ரெண்டு மதத்தினரும் சேர்ந்து போகும் போது அல்லாவை மனசில் நினைச்சி தொழுகணும் அவங்கவுங்களுக்கும் அந்தந்த மதத்தை சேந்தவங்களுக்கும் அந்தந்த சாமி முக்கியம்னு நெனைக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் சாமினா எல்லாம் ஒன்றுன்னு தான் நெனைக்கிறேன் எல்லா எல்லா சாமியும் சேர்ந்து நினைச்சா தான் நம்மளால நல்லபடியாக இருக்க முடியும் கடவுள் எல்லோருமே நம்பணும் கடவுள் எல்லோத்துக்குமே நல்லதை தான் கொடுப்பாரு ஏன்னா அவரை நம்பிதான் நம்ம எல்லோருமே வாழ்கிறோம் அதனால கடவுளை யாரும் பிரித்து பார்க்க வேண்டாம் எல்லாம் நல்லதுக்கே அப்படினு நாம் நினைச்சிக்கிட்டு எல்லா சாமியும் ஒன்றுன்னு நினைச்சி நாம் கும்பிடணும் எப்பயுமே இந்த சாமி வேறு அந்த சாமி வேறுனு நம்ம பிரித்து பார்க்க கூடாது எல்லா சாமிக்கும் ஒரு மரியாதை கொடுத்து நாம் பயபக்தியோடு இருக்கணும் நம்மளோட பயபக்தியை மீறி நம்ம நடந்துக்க கூடாது எந்த சாமியாக இருந்தாலும் எந்த கோவிலுக்கு போகும் போது காலில் செருப்போடு போக கூடாது நம்ம பயத்தை மனசில் வச்சுதான் சாமியை நினைச்சி கும்பிடணும் அப்போ தான் நம்ம வேண்டுனதை கடவுள் நம்மளுக்கு நல்லபடியாக கொடுப்பாரு நம்ம கடவுள் இல்லைனா நம்ம ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் நம்மளால் பிறந்திருக்கவே முடியாது அவர் கொடுத்த கிருபையால் தான் நம்மளால் இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வளர்ந்து நம்மளால் நிலைத்து நிற்க முடியுது இல்லைனா நமக்கெல்லாம் இந்த ஒரு கொடுப்பனையே இருந்திருக்காது இந்த உலகத்தில் பிறக்கணும்னு ஒரு அந்தஸ்த்தை நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காருனா போன ஜென்மத்தில் எப்படி இருந்தோம் இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்கோம்ன்ற எல்லா கணக்கையும் கடவுள்தான் நம்மளுக்கு விதிப்போட்டு முடித்து வைப்பாரு